பேர்டு வாட்ச்சிங் அப்படின்னு சொன்னால் அந்த பறவைகள் வந்து எவ்வளோ அழகாக அந்த மரத்தில் இருந்து ஒரு ஒரு அது அதுகளுடைய சத்தம் இதெல்லாம் வந்துட்டு கேட்க எவ்வளோ ஒரு ஒரு அழகாக இருக்குது இதை வந்து சில பேர் வந்துவிட்டு ஒரு இதுக்காகவே வெளியில் போய் அந்த மரத்தை அந்த பறவைகளுடைய சத்தத்தெல்லாம் வந்துவிட்டு ஒரு ஆடியோ மாதிரி எடுக்கிறதுக்கான எடுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஹாபியாகவே செய்கிறாங்க அவங்களுக்கு வந்துவிட்டு என்னென்ன அவங்ககிட்ட வந்து எந்தெந்த பறவைகள் எப்படி எப்படி ஒலிக்கும்னு எப்படி எப்படியோட சத்தம் சத்தம் விடும் சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அழகா சொல்வாங்க அது அதை வந்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சியும் செய்கிறாங்க ஸோ வந்துவிட்டு ஒரு பறவை பறக்கும்போது ஒரு ஒரு வகையான சவுண்டு கேட்கும் அது வந்துவிட்டு ஒரு எதையாவது இரையை தேடி போகும்போது ஒரு விதமான சவுண்டு கேட்கும் ஒலி கேட்கும் இந்த ஒலி வந்துவிட்டு ரொம்ப இனிமையாக கேட்கிறதுக்கான சில பேருக்கு ரொம்ப இனிமையாக கேட்கிற மாதிரி சில பேருக்கு அது வந்துவிட்டு ஐயோ என்ன இது ரொம்ப கத்துது அப்படின்னு சொல்வாங்க சில பேர் இதை வந்து ரொம்ப அழகா வர்ணிப்பாங்க இதை வந்துவிட்டு எப்படி நம்ம தயார் செய்யணுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துவிட்டு ஒரு ஒரு பறவைகளுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒலி இருக்கிறது கடவுள் படைத்த வகையில் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரியான ஒலி எழுப்பும் அந்த ஒலியை வந்து நம்ம கேட்கும் போது நம்ம உடலை வந்து எப்படி தயார் செய்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துவிட்டு நம்ம அப்படியே அதோடு ஒன்றி போய் அந்த அந்த அந்த ஒலியை வந்து நம்ம நம்ம எப்படி ஒரு பாட்டை கேட்போமோ அதுமாதிரி அதோட ஒலியை வந்து நம்ம கேட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன்